இப்போ வந்து க ஒரு கடையில் ஒரு இப்போ அயர்ன் பாக்ஸ் ஒன்று வாங்கினேண்ணா அது நம்பர் ஒன் குவாலிட்டி அப்படி சொல்லிட்டு ஆயிரம் ரூபா சொன்னார்ண்ணா எப்படியும் பேரம் பேசி எட்நூற்று ஐம்பது ரூபாயிக்கி வாங்கியாச்சு அது எடுத்து வந்து வீட்டில் ஒரு வாரம் யூஸ் பண்ணிணோம் ஒரு வாரம் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிமிச்சி பார்த்தா ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஓரளவுக்கு அப்படியே யூஸ் பண்ண யூஸ் பண்ண ரொம்ப ஹீட் ஆகிடிச்சிண்ணா ஆனால் நான் ஹீட் கம்மியாக தான் வச்சுருந்தேன் ஆனால் அது ரொம்ப ஹீட்டாகிடுச்சி சட்டையே ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஹீட்டில் நான் அப்படியே வச்சுட்டு சரி ரொம்ப ஹீட் ஆகிடிச்சின்னு வச்சுட்டு திரும்பலான்ட்டு இது திரும்புனேன் லைட்டாக கையில்பட்ட உட்னே கையில் கோ ரொம்ப இதாகிருச்சி கையில் ஒரு மாதிரி அடிபட்டிருச்சி அது ஏன்டா வாங்கினோன்னு ஆகிடுச்சி அந்த இது ஆயிரம் ரூபா வேஸ்ட்டு நம்பர் ஒன் குவாலிட்டின்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபா வேஸ்ட்டாகிடுச்சி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு வந்தாங்க அப்போ தான் சொன்னேன் இது மாதிரி நீ அதை ஏன்டா வாங்கின எல்லாம் நிறைய ஃபேக்கான ப்ராடக்டெலாம் நிறைய இருக்குது இது மாதிரி தான் விற்கிறாங்க நல்லா பார்த்துட்டு வாங்கு அப்படின்னு சொன்னாங்க அது ஏன்டா வாங்கினோன்னு ஆகிடுச்சு அந்த இது நம்பர் ஒன் குவாலிட்டின்னு சொன்னவுன்னே தான் வாங்கினேன் அதுவும் ஆயிரம் ரூபா வேஸ்ட்டு இப்படி போயிடுச்சு